ஆமாங்க

ஆ சரிங்க பண்ணிடலாமே நான் ஈவினிங் ஃபிரீயாகதான் இருக்கேன் ஈவினிங் வரவா ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ ரெடி பண்ணிடலாங்க ஆ சரிங்க ஆ முடிச்சிடலான் ஆ ஆமாம் ஈவினிங் வந்து பேசிக்கிறேன் நேரில் பார்க்கலான்